லாங் ரைட்ஸ் போகையில் கண்டிப்பாக வந்து நம்ம வெளியில் சாப்பிடறத அவாய்ட் பண்ணணும் சின்ன சின்ன அதுக்குனே நம்ம இப்போ லாங் ரைட் பண்ணுறவங்களுக்குனே இந்த ஸ்டவ்வு அது மாதிரி வந்து நிறையா ஆன்லைனில் கிடைக்கிது அந்த மாதிரி நம்மளே ஓனாக சமைக்கிற மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போவது நல்லது அப்போ தான் வந்து நம்ம பாடி வந்து கொஞ்சம் நல்லா வைச்சுக்க முடியும் ரைடு ஃபுல்லாக அது மாதிரி இந்த தெர்மல் லேயர்ஸ் அண்டு இப்போ ஒரு நம்ம சேஃப்டி கியர்ஸ் போடுறனால நம்ம பாடி வந்து டிஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கும் ஸோ அந்த தே நம்ம வாங்குறதோடய சேஃப்டி கியரோடையே ஜூஸ் அடாப்டர் இருக்கிற மாதிரியான சேஃப்டி கியராக வாங்கணும் அப்போ தான் நம்ம ரைட் பண்ணயிலையும் குடிச்சுக்கிட்டே இருக்கையில் நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாகவே இருக்கும் ஸோ வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி கியர்ஸ் கூட நம்ம நம்மளோடய ஃபுட் சேஃப்டியை ஃபுட்டை வந்து கனெக்ட் பண்ணுறா மாதிரி வைச்சுக்கணும் அது மாதிரி லாங்கு ரைட் லாங் ரைட்ஸில் வந்து ரொம்ப மு முதுகு வலி தோள்பட்டை வலி கை வலி நிறையா வலிகள் வந்து வரும் அதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலாம்னா அது அதுக்கான பேடிங்க்ஸு வந்து நம்ம மார்க்கெட்டில் நிறையா அவைலபிள் இருக்குது இப்போதெலாம் மேக்ஸிமம்மான பேடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிணாலுமே நம்ம பைக்கிங் இதில் பொறுத்தளவில் நம்மளோடய ஸ்பைனல் காடு இடுப்பு கழுத்துல உள்ள சி த்ரீ சி ஃபோர் அந்த மாதிரியான அந்த மாதிரியான எலும்புகள்லாம் வந்து பல்ஜ் ஆகிறக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது தெம் இப்போது ஸோ இப்போது இளைஞர்களுக்கு தான் இப்படி நம்ம இவன் நம்மளை மாதிரி எங்ஸ்டர்ஸ்களுக்கு அதிகமாக அந்தப் பிரச்சனை வந்து வருது ஸோ லாங் ரைட்ஸ் தான் நான் இயர்லி ஒரு ஒன் இயர்க்கு ஒன் டைம் அந்த மாதிரி மட்டும் வைச்சுக்கோங்க அதுதான் வந்து நல்லதாகவும் இருக்கும் மே ஓ இல்லை ஒரு ட்ரிப் போய்விட்டு வந்தால் நம்மளோடய நம்மளோட நம்ம எலும்பு சம்மந்தமான டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது